நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டு எயித்து வந்து புள்ளம்பாடி ஹாஸ்டலில் படிச்சேன் நைன்த்து டென்த்து குறிச்சிக்குளம் ஸ்கூல் லெவன்த்து டுவெல்த்து வந்து திருச்சி கேர்ள்ஸஸ் ஸ்கூல் அதாவது கேர்ள்ஸஸ் ஸ்கூல்னா சேவா சங்கம் டீச்சர் டிரைனிங் ரெண்டு வருஷம் வந்து திருச்சியிலேயே தொழிலதிபர் இன்ஸ்டியூட்டில படிச்சேன் இப் பிஏ இங்கிலீஷ் வந்து கரஸில் பண்ணேன் நான் கோ ஸ்கூல் லைஃப்லாம் ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப நல்லாவே போச்சு ஸ்கூல் டேஸ் வந்து சின்ன வயசு அனுபவங்கள் அந்த ஹாஸ்டலில் படிச்ச அனுபவங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துது படிக்கிறது அந்த நிறைய ஆக்ட்டிவிட்டீஸ் பண்ணுறது நிறைய புரோகிராம்ஸ் பண்ணுறது நல்லா ஒவ்வொரு ஒன்றும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் நல்லா கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துது படிக்கிறதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டோம் நிறையவே இப்போ இந்த ஹாஸ்டல் லைஃப் ஒரு புது அனுபவமாகவே இருந்துது ஹாஸ்ட்டலில் படிச்சு மற்ற பொண்ணுங்களும் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுவிட்டு அந்த ஹாஸ்ட்டலில் போயிவிட்டு ஊர் மக்கள்லாம் விட்டுவிட்டு ஹாஸ்ட்டலில் தங்கி படிச்ச அனுபவம் வந்து ரொம்பவே நல்லாருந்துது சில பசங்கள்லாம் வந்து தங்கி படிக்கவே மாட்டாங்க நாங்கள் அங்கே போகறோம் இங்கே போகறோன்னு ஹாஸ்ட்டலில் வந்து வாரம் வீக்லி ஒன்ஸ் மன்த்லி ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க அப்பப்போ சில பசங்கள்லாம் அழுதுக்கிட்டே நாங்கள் வீட்டுக்குப் போகணும் வீட்டுக்குப் போகணுன்னு சொல்லிருவாங்க சில பசங்கள்லாம் தெரியாத ஓடியே போய்விடுவாங்க அந்த ஒவ்வொரு பசங்களையும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அந்த பிள்ளைங்கள திரும்ப வீட்டில சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்கும் ஹாஸ்ட்டலில் பயந்து பயந்துகிட்டு அடிக்கிறது ஸ்ரிடிட்டாக பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கறது அக்கா தங்கச்சியை போல் பழகுறது நிறைய விஷயங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டோம் அண்ணன் தங்கச்சி போல் அக்கா தங்க போல் நல்லா பழகி நல்லா பாசமாக இருந்தோம் ஒற்றுமையாகவும் இருந்தோம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துது அந்த ப ஸ்கூல் டேஸ்ஸு ஸ்கூல் லைஃப் காலேஜ் டைஃப் காலேஜ் லைஃப்பு எல்லாமே ரொம்ப ஒரு இண்ட்ரெஸ்ட்டாக எப்படி சொல்லுறது அது மறக்க முடியாத நினைவுகளாகவும் இருந்துது ரொம்பவே நல்லா இருந்துது அந்த ஸ்கூல் டேஸ் சொல்லப் போனால் இந்த இப்போ மறுபடியும் அந்த ஸ்கூல்லாம் படிப்போமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு அப்போ முடிச்சிட்டு வந்தோம் இப்போ அது சின்ன பிள்ளையாவே இருந்துருக்கலாம் சிறு குழந்தைங்களாவே இருந்துருந்தால் என்னென்னல்லாம் பண்ணிருப்போம் என்னென்னலாம் சேட்டை பண்ணிருப்போம் அதெல்லாம் முடிச்சு வந்து வெளியில் வரும் போது நமக்கு அது ஒரு இண்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா யோசிக்கிற அளவுக்கு வருது நம்ம இப்போ நம்ம அப்படியெல்லாம் படிச்சோமா அப்படியெல்லாம் இருந்தோமா அப்படியெல்லாம் இருந்துருக்கோம் அப்டியெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஒரு ஆசைகள் சந்தோசமாகவும் மனசில் ரொம்ப நல்லாவே இருக்கு